ஆ மேசன் சுரேஸுங்களா ஏங்க நம்ம பனங்கங்காட்டில் இருந்து பேசுகிறேங்க நம்மளுடைய வீட்டில் ஒரு ஓல்டு பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க நம்ம ஃப்ரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தாப்படி ஆ அந்த பாத்ரூம் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அப்டியே டைல்ஸ் ஒட்டணும் பண்ணிக்கலாங்களா ம் ம் ம் ம் ஆ ரீவொர்க் பார்க்குற மாதிரின்னு வைச்சிக்கோங்களேன் என்னங்க ஒரு ஒரு அஞ்சிக்கு ஆறு அந்தமாதிரி ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஓல்டு ம் ஆமாங்க பழைய பழைய பாத்ரூம் தான் ஆ அந்த இது எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி என்னங்க ஆ அதான் அந்த இதெல்லாமே எடுத்துவிட்டு நீட்டாக தண்ணி வெளியே போகிற மாதிரி அந்த இடத்துலே உள்ள ஒரு தொட்டி ஒன்னுருக்குது அந்த தொட்டி இதெல்லாமே கொஞ்சம் நீட்டாக டைல்ஸ் ஒட்டி கொஞ்சம் ரீவொர்க் பார்க்குற மாதிரி ம் எவ்வளோ இதாகும்னு ஒரு எஸ்டிமேட் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்க ஆமாங்க சரிங்க சரிங்க ம் சரிங்க சரிங்க ஓகே அமௌண்ட்டு அமௌண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வேலை கொஞ்சம் நீட்டாக முடியணும் வேலை வந்து தெளிவாக இருக்கணும் எவ்வளோ டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறது மட்டுந்தான் வேணும் அப்படிங்களா இல்லைங்க அது வர்றதெல்லாம் நீட்டாக வாங்கி கொடுத்துர்றோம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எல்லாமே நீட்டாக நான் வாங்கி கொடுத்துர்றேன் எனக்கு ஒர்க்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும் நீட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே ம் ம் இல்லை இல்லைப்பா அவர் சொன்னாப்படி அவர் உங்களை தான் ரெஃபர் பண்ணி சொன்னார் நீங்கள் நீட்டாக பண்ணுவீங்கன்னு சொன்னார் அதனால் தான் உங்களுக்கு டைரக்டா நானே கால் பண்ணி பேசுகிறேன் சரி ஓகே அப்போது வாங்க ஆ என்னைக்கு வரீங்க உங்களுக்கு ஒரு டூ டேஸில் நான் ஆ ஒர்க்கு இருந்துச்சின்னா நான் டூ டேஸில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க கண்டிப்பாக வாங்க இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நீட்டாக முடித்து கொடுங்க ஓகே ஆ ஓகே தேங்க் யூ